பெடிக்கேர் பண்ணுறதுக்குலாம் நூறுரூவா ஆகும் அதுக்கெலாம் நூற்றம்பது ரூபா வரும்

பேஷியல் பண்ணுறதுக்கு நூற்றி எழுவது ரூபா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி சண்டே லீவு மண்டே உண்டு மண்டே காலைலேருந்து ஈவினிங் வரைக்கும் உண்டு காலையில் பத்து மணிலருந்து ஈவினிங்கு அஞ்சு மணி வரைக்கும் ஆ திரெடிங் பண்ணுறதுருக்கு திரெடிங்கெலாம் அறுபது ரூபா ஆ அப்படியா கேஷாகவே கையில் கொடுக்கலாம்

ஆ நாளைக்கி பத்து மணிக்கு வாங்க ஆ ஓகே